இப்போ வந்து நான் வந்து சமைக்கிறேன்னா என்னோடய நான் வந்து ரசம் தக்காளி ரசம் வைக்கிறதுக்கு வந்து அதில் வந்து யான் ரகசியமான ஒன்று நான் போடுவேன் அது போட்டால் ரசம் நல்லா சுவையாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஃபீவர் உடம்பு முடியாதவங்க கூடயும் இதை சாப்பிட்லாம் நல்லா விரும்பி எப்படினா வந்து தக்காளி ரசம் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து புளியை கொஞ்சம் ஊற வச்சுக்கணும் புளியை ஊற வச்சு பிறகு புளியை நல்லா கரைசி இருத்து எடுத்துக்கணும் அதில் வந்து அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு கரைசிகணும் அப்புறோம் வந்து தக்காளியை கரைச்சிகிட்டமா அதுக்கப்புறோம் வந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறோம் நம்ம வந்து ரசத்தை வந்து எப்படி தாளிக்கிறதுன்னா வந்து சட்டியை போட்டுக்கணும் கடாயில் அதுக்கப்புறோம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு கருவேப்புல்ல போட்டு மிளகா சேப்பு கலர் சிவப்பு மிளகாய்னு இருக்கும் அது வந்து பட்டை மிளகா அந்த மிளகாய வந்து அதில் கொஞ்சம் போட்டுக்கணும் ஒரு நாலு மிளகாய போட்டுக்கிட்டு வதக்கிக்கணும் வதக்குணதுக்கு அப்புறோம் பூண்டு சோம்பு ஜீரகம் இதெலாம் வந்து இஞ்சி பூண்டு இடிப்போமுல அந்த இடித்து அந்த கல்லில் இடித்து கட் அந்த கல்லில் இடித்து அம்மியில் இடித்து அதில் வந்து தாளிக்கும் போது எண்ணெயிலேயே கொட்டி நல்லா வதக்கி அதுக்கப்புறோம் நம்ம புளித் தண்ணியியும் தக்காளியும் கரைச்சி வச்சிருந்தமுல அதை அதில் ஊற்றணும் ஊற்றுனதுக்கு அப்புறோம் நம்ம வந்து மிக்சீயில் வந்து ஊற்றுனதுக்கப்பறோம் ரசத்தை எப்போதுமே கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விட்டமுனா அதில் வந்து ஒரு டேஸ்ட்டே இருக்காது நம்ம உணவை வந்து நல்லா ருசித்து சாப்பிடணும் சுவையாக இருக்கணும் அப்படினா வந்து ரசத்தை எப்போதுமே கொதிக்க விடக்கூடாது கொதிக்காமல் அது லைட்டாக நூர மாதிரி வரும் அப்போயே இறக்கிடணும் அது வந்து இறக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து பூண்டு இருக்குதுல்லையா பூண்டை வந்து மிக்சீயில் ஒரு அஞ்சு பல்லு எடுத்து அரைச்சி அதில் ஊ ஊற்றுனமுனா இறக்கம் போது ஊற்றி சோம்பு பெருங்காயத்தூளை வந்து அதில் கொஞ்சம் கொட்டிக்கணும் பெருங்காயத்தூள் மிளகு இதெல்லாம் இடித்து மிக்சீயில் போட்டு ஒன்றா அடித்து அதை நம்ம வந்து ரசத்தில் ஊற்றி அதுக்கப்புறோம் கொஞ்சம் லைட்டாக நூர மாதிரி வந்த பிறகு இறக்கிட்டமுனா சாதத்தில் வந்து ஊற்றி சாப்பிட்டமுனா டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் இது இன்னும் எங்கள் அம்மாவோடய ரசம் இது தான் நீங்களும் இதை கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்க நல்லா இருக்கும்